நான் ரீசென்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில ஒரு ச்சேர் ஒன்று பார்த்துருந்தேன் அது ரொம்பவே நல்லாருந்துச்சு டிசைன்லாம் அது ஏ முன்னாடியே ஏ ஃப்ரெண்டு வீட்லையும் பார்த்துருக்கேன் அந்த ச்சேர்ற ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாடல் எல்லாமே சரி இந்த ச்சேர் நம்பளும் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்டில அதுவும் பார்த்தவொன்னேயுமே ஆட்ரு போட்டேன் நானும் ஐநூறுரூவா போட்டுருந்தாங்க ச்சேரு ரெண்டு பீஸ் போட்டுருந்தாங்க ஐநூறுரூவான்னு சரி வாங்கினா ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் தூக்கி போட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தா அது ரொம்ப நாள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் ரொம்ப ஸ்டாங்காகவே இருந்துச்சு ச்சேரு எப்படியா இருந்தாலும் ஒரு தொண்ணூறு கிலோ நூறு கிலோ ஆள் உட்காந்தாலும் தாங்கிற அளவுக்கு அந்த ச்சேர் இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஒடயாமையும் எந்த டேமேஜும் இல்லை அதில் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ச்சேரில் ரொம்ப தாங்கிணுச்சி ஒரு ஒம்பது மாதம் வரைக்கும் தாங்கிணுச்சி என்கிட்ட அந்த ச்சேரு ரொம்ப நல்லாருந்துச்சு